போன வருஷம் நான் டொல்த் படிக்கும்போது டொல்த் படிக்கும்போது எனக்கு வந்து நடந்த ஒரு சம்பவம் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் டொல்த் ஸ்டாட்டிங்லந்து எண்டிங் வரைக்கும் லெவந்த் டொல்த் வந்து நான் வந்து ஒரு ஃபிரெண்டோட ரொம்ப க்ளோஸ்ஸாக இருந்தேன் அவங்க வந்து ஏன் கூட வந்து ரொம்ப க்ளோஸ்ஸாக இருந்தாங்க ஆனால் வந்து நான் வந்து எப்படின்னா நான் ரொம்ப ஜாலி டைப் யார் என்ன சொன்னாலும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அதாவது பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஈகோவே இல்லாம நான் ஒருத்தவங்கள்கிட்ட போய் அவங்களே பேசுலனாலும் நானே போய் பேசிவிடுவேன் அந்த மாதிரி ஒரு டைப் நான் அந்த மாதிரிதான் அவங்கள்ட்டயும் இருந்தேன் அவங்க வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க அவங்களா வந்து என்கிட்ட பேசமாட்டாங்க ஆனால் நான் அப்படிலாம் இல்லை நானாக போய் பேசிவிடுவேன் ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக இப்படிதான் இருந்துட்யிருந்துச்சி ரெண்டு வருஷமாக ஜாலியாக போயிட்யிருந்துச்சி அந்த டொல்த் எண்டிங்கில் வந்து எனக்குள்ளே ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகிச்சி நம்மளே பேசனு நம்மளே ஏன் போய் பேசிட்யிருக்கணும் அவங்க வந்து போய் பேச மாட்டாங்களா அப்படிங்கற மாதிரி ஒரு ஈகோ எனக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சி அதனால அவங்களா வந்து பேசினா பேசலாம் அப்படின் சொல்லிட்டு நான் இருந்துவிட்டேன் ஆனால் அவங்களா வந்து பேசுனக்கப்புறமும் நான் வந்து பேசலை அந்த மாதிரி ஒரு ஈகோ எனக்குள்ளே வந்துடுச்சு அந் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பேசுறதே இல்லை அது வந்து நான் தெரிஞ்சே பண்ண ஒரு மிஸ்டேக் அது அது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலாகவே இருந்துட்யிருக்கு ரெண்டு வருஷமாக இருந்துகிட்டு கடைசி பிரிய போகிற நேரத்தில் ஒன்றுமே சொல்லம பிரிஞ்சிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் இன்ன வரைக்கும் குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்